சொல்லுங்கள் சார் நீங்கள் உங்கள் பசங்க பையனை வந்து எங்கள் ஸ்கூல்லில் சேர்க்கணுமோ ஓகேங்க எங்கள் ஸ்கூல்லில் சேர்க்கணுன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் உங்கள் பையன் வந்து எண்ட்ரன்ஸ்ஸில் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி ஆகணும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் வந்து உங்கள் பையனுக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லில் வந்து சீட்டு கிடைக்கும் இல்லை அதாவது சார் அப்படிலாம் கிடையாது யாரு எவ்வளோ மார்க் எடுத்துருந்தாலும் பேசிக்கிலி வந்து எங்கள் ஸ்கூலுடைய வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து அப்பியர் பண்ணி அதில் வந்து யாரு பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து எங்கள் ஸ்கூல்லுக்கு வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அந்த கண்டீஷன் வந்து ஃபுல்ஃபீல் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்கள் பசங்களை வந்து நாங்கள் சேர்க்க முடியும் கண்டிப்பாங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்டு நல்ல ஒரு இந்த சுற்றுவட்டாரத்திலேயே பார்த்தீங்கனா எங்கள் ஸ்கூல் தான் ரொம்ப ஒரு அவுட்புட் கொடுக்குது நல்ல ஒரு பர்சென்டேஜ பாஸிங் வந்து கொடுக்குது லாஸ்ட்டு இயர் கூட பார்த்தீங்கனாக்கா நூற்றுக்கு லாஸ்ட்டு இயரும் பார்த்தீங்கனாக்கா நூற்றுக்கு நூறு வந்து எங்கள் பசங்க வந்து பாஸ் பண்ணிருந்தாங்க ஆ அப்படினும் போது நாங்கள் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு எண்ட்ரன்ஸ் எக்ஸாமு வச்சு தான் நாங்கள் கான்டெக்ட் பண்ணிகிட்டு தான் வந்து நாங்கள் வந்து குழந்தைய வந்து செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்போம்

உங்கள் பையனை வந்து எங்கள் எண்ட்ரன்ஸு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து அப்பியார் ஆக சொல்லுங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டாருனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் ம் ஓகேங்க ஓகே ஆ ஓகே ரொம்ப நன்றிங்க